எங்கள் வீட்டில் வந்து காலை உணவு எது எடுத்துக்கிறோங்கன்னா இட்லி எடுத்துக்குவோங்க சப்பாத்தி எடுத்துக்குவேன் மதியத்தில் சாதம் இயற்கையாக விளஞ்ச உரம் யூரியா போடாது இயற்கையாக இயற்கையான உறவு இயற்கையான உரம் இட்டு விளஞ்ச அரிசிதான் நாங்கள் சாப்பிட்றோங்க கீர தினமும் ஒரு வகையான கீரை நாங்கள் பொரியலுக்கு சேர்த்துக்குவோங்க நைட்டில் வந்து ராகி களி அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்குவோங்க எனக்கு கண்பார்வை குறைபாடு கைக்கால் வலியெல்லாம் இருந்தது இப்போது இந்த இயற்கையான விளஞ்ச ஆர்கானிக்கு உணவ எடுத்துக்கிறதுனால எனக்கு இப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது மனதுக்கு நிறைவா இருக்குது